அஞ்சு லட்சத்து தொண்ணூறாயிரத்து முன்னூற்றி இருபத்தி ஒன்று எட்டு லட்சத்து அறுபத்தி மூணாயிரத்து ஏழுநூற்றி நாலு மூணு லட்சத்து எண்பத்து நாலாயிரத்து எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரெண்டு லட்சத்து நாப்பதாயிரத்து நூற்றி பதினொன்று ஒரு லட்சத்து முன்னூற்றி ஒன்று